என்னுடைய சரிரம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நான் காலையில் அதிகாலையில் எழுந்தொன்னே அஞ்சு மணிக்கு ப்ரேயர் பண்ணுவேன் அதுக்கப்புறோம் வாக்கிங் போவேன் வாக்கிங் போயிட்டு எக்ஸசைஸ் செய்வேன் அதுக்கப்புறோம் வீட்டில் வீடு வாசல்லாம் பெருக்கனுல்ல அதெல்லாம் ஒரு வேலை தானே எக்சசைஸ் மாதிரி அதையும் செய்வேன் வீட்டை சுற்றிலும் கொஞ்சோம் சுத்தம் பண்ணுவேன் தோட்டத்தலாம் அதுக்கப்புறோம் தண்ணீர் எடுக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லாமே ஒரு நமக்கு ஒரு எக்சசைஸ் தான் வயதானாலும் நம்ம வந்து அதை விடாமல் அன்றாட வேலை என்ன செய்யணுமோ அதை செஞ் செய்துகிட்டேருக்கனும் சாப்பாட்டில் வந்து இந்த பயிர் வகைகள் கொண்டகடல பச்சைப்பயிறு பச்சைப்பட்டாணி இவைகளை எல்லாம் வாங்கி வச்சுகிட்டு கொஞ்சம் வேக ஊறவச்சு வேக வச்சு அதை கொஞ்சம் அன்றாடய கொஞ்சம் சா சேர்த்துகிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஆரோக்கியமாருக்கும் அதை நான் அடிக்கடி சேர்த்துக்குவேன் சாப்பாட்டில் கீரை வகைகள் காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் சத்துள்ள பொருளாக சாப்பிடுவேன் அதனால் எனக்கு உடம்பு எனக்கு ஆரோக்கியமாக இருக்குது இப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மளு நம்மளுக்கு தேவையானவைகளை நம்மளே செய்துகணும் அடுத்தவங்கள எதிர் பார்க்காம நம்ம தேவையை நம்மளே சந்துச்சிகிட்டு நம்ம வேலைகளை நாம் செஞ்சுகிட்டு இப்படியெல்லாம் நம்ம இரு வாழ்ந்தோம்னா நமக்கு நல்ல சத்து கிடைக்கும் பலன் கிடைக்கும் ஆரோக்கியமாருக்கலா